கவுன்சிலர் மேடமா நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு டிகிரி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி முடிக்க போகிறேன் எங்களுக்கு அடுத்த மாதம் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன் எனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி தரமுடியுமா உங்களால் அதான் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சியிருக்கேன்

இந்தா இன்னும் ஒரு மாசத்தில் முடிச்சுருவேன் மேடம் ஆ ரெஸ்யூம் எல்லாம் இப்போயே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம் எத்தனை நாளில் மேம் உங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஒரு மாதமா ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஓகே மேடம் ஆ தேங்க் யூ மேடம்